எங்கள் ஊரில் வந்து எப்படி கிராமத்தில் வந்து மீட் பண்ணுவாங்க அப்படினா எல்லாரும் ஒரு திருவிழா அப்டிங்கிறப்போ ஒரு கூட்டம் மாதிரி போடுவாங்க கூட்டம் வந்து வீட்டில் இருக்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து எல்லாம் ஒரே நாளில் வந்து கோயிலில் வந்து நாங்கள் மீட் பண்ணுவோம் மீட் பண்ணுறப்போ மட்டும் தான் நாங்கள் மீட் பண்ணுறப்ப பார்த்து எவ்வளோ நாள் கழித்து எவ்வளோ நாள் நடந்ததெல்லாம் ஒரு நாள் நைட்டில் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட எல்லாம் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து கூட்டமாக உட்காந்து எல்லாம் ஷேர் பண்ணுவோம் எப்படி வந்து சிட்டிலெல்லாம் கிளப்பு அந்த மாதிரி நடக்குதோ அதே மாதிரி கிராமத்துலேயும் நடக்குது கிராமத்தில் வந்து கிளப்பு அப்படிங்குறது வந்து சிட்டிலெங்கிறது கிளப்பு வந்து வேறு கிராமத்துலேயும் கிளப்பு வந்து வேறு கிராமத்தில் வந்து எப்படி நம்ம வந்து வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கூட்டம்லாம் போடுவாங்க அந்த கூட்டத்தில் வந்து நாங்கள் கலந்துக்கிட்டு அந்த கூட்டத்தில் வந்து எல்லாம் லைஃப்பில் இருக்கற எல்லாம் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவோம் அது வந்து ஒரே நாளில் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு கூட்டம் வந்து நாங்க நிறைய வந்து ஒரு ஆக்டிவிட்டி ஒருத்தருக்கு தெரிஞ்ச ஆக்ட்டிவிட்டி இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுத்துட்டு அதில் டான்ஸு எல்லாம் ஆடிகிட்டு பாட்டுலாம் பாடிக்கிட்டு அந்த மாதிரி வந்து என்ஜாய் பண்ணுவோம் அப்புறம் பாய்ஸ்லாம் சேர்ந்து ஒரே ஒரு நாள் வந்து எல்லாம் சேர்ந்து ஒரு கோவில் இருக்கும் கோயிலில் வந்து ஒரு பொதுவான இடம் இருக்கும் அந்த பொதுவான இடத்துல சேர்ந்து எல்லாரும் ஒரே நாளில் மீட் பண்ணிட்டு நைட் ஃபுல்லாக அங்கே பேசி இருந்துட்டு கொஞ்ச நாள் பசி எடுக்கிறப்போ வீட்டுக்கு வந்துடுவாங்க வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் அங்கே உட்காந்துட்டு இப்போ பேசிட்டு மொபைல் யூஸ் பண்ணிட்டு கேம் ப்ளே பண்ணிட்டு இப்படி தான் ஒரு ஒரு இது வந்து முடியும் இது வந்து சிட்டியில் நடக்கிற மாதிரியே கிராமத்துலேயும் நடக்குது கிராமத்தில் வந்து பசங்கள்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி வட்டம் போட்டு உட்காந்துட்டு ஒரு இடத்துல ஒரு பொதுவான இடம் இருக்கும் கிராமத்தில் அந்த இடத்துல வந்து உட்காந்துட்டு வட்டம் போட்டு உட்காந்து கேம் வெ விளாண்டுட்டு இருப்பாங்க கேம் விளையாண்டுட்டு அப்புறம் எல்லாரும் சேர்ந்து ஒரு வீட்டில் இருந்து எல்லார் வீட்லேயும் போய் சாப்பாடு எடுத்து வந்து எல்லாம் ஒன்றா உட்காந்துலாம் சாப்பிடுவாங்க